இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரலேயும் இதை மா வந்து கிராமமாக இருக்கிறதனால எங்களுக்கு வ மண் மண் நிறயாருக்கு இந்த வீடுகள் இல்லாமல் வீடு இல்லாதவங்க தான் மாடித்தோட்டம் அந்த தோட்டம் வச்சிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு பயன்படுது எங்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்தில் வந்து தோட்டம் போட்டு அதில் வந்து நாங்கள் காய்கறி பயிர் போட்டு வா நாங்கள் ஒப்பேச்சிக்கிறோம் மாடித்தோட்டம் எங்களுக்கு இல்லை ஏன்னா பின்னால் எங்களுக்கு நல்ல வசதி ம மண் வசதி அதிகமாக இருக்கிறதனால அந்த இடத்துல வந்து என்ன பெரும்பாலும் காய்கள் பெரும்பாலும் எல்லா காய்களும் நாங்கள் பயிர் பண்ணுறோம் அந்த இடத்துல அதனால எங்கள் தேவைக்கு ஆன காய்கறி போக மீதி மற்றவங்களுக்கு விலைக்கோ அல்லது ஓசியாங் கூட கொடுக்குறோம் அதனால் வந்து எங்களுக்கு காய்கறியை பற்றி எனக்கு பஞ்சம் இல்லை